எனக்கு பிடிச்ச புக்கு அப்படின்னா நிறையா இருக்குது இப்போது வந்துட்டு இந்த ஸ்டோர்லி டேஸ்லெலாம் நீதிக் கதைகள் அக்பர் பீக்பார் கதைகள் சோழ நிலா இப்போ பொன்னியின் செல்வன் பாகம் ஒன் டூ அதுவும் நான் நிறையா புக்ஸ் நான் படிப்பேன் எல்லா புக்ஸுமே பிடிச்சிருக்கு இது இண்டிஜுவலாக எனக்கு தனியாக எதுவும் இல்லை எந்த புக்ஸ் பிடிக்கும் அப்படின்னு எல்லா புக்குமே நான் லவ் பண்ணி தான் படிப்பேன் அதில் வந்துட்டு இப்போது வந்து நீதிக் கதைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னால் அதில் வந்துட்டு பழமொழியெலாம் சொல்லுவாங்கள்ல பேராசை பெருநஷ்டம் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அது மாதிரி சொல்லையில் அது ஒரு அந்த ஒரு ஒரு நீதிக்கும் ஒரு ஒரு கதை இருக்குங்க அதெல்லாம் அந்த ஸ்டோரியெலாம் படிக்கையில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓ இப்பட்லாம் இருந்தால் இப்போது கூட்டுக் குடும்பமாக இருந்தால் இப்பட்லாம் நடக்குமா இல்லை தனியாக வாழ்ந்தால் இப்படி இருக்குமா அப்படிங்கிறதுலாம் நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன்